ஹலோ யார் ஆமாம் நீங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் என்னென்ன ஐயிட்டம்ஸ்

ஆ கண்டிப்பாக முடியும் இதுவிட பெட்ராகவும் எங்கள்கிட்ட இருக்குது சிக்கன் நான்வெஜ் சைட்ஸ்லேயும் நிறையா இருக்குது வெஜ் சைட்ஸ்லேயும் நிறையா இருக்குது வெஜ்ஜி மீல்ஸும் நிறையா இருக்குது ஆர்ட்ரு மட்டும் இல்லை இங்கே எங்களோடய ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து ப்ளேஸசும் அவைலபுளாக இருக்குது வெட்டிங் ப ஃபங்க்ஷனுக்கும் அவைலபுளாக இருக்குது பர்த் டே செலிப்ரேஷன்ஸுக்கும் அவைலபுளாக இருக்குது எல்லாமே அவைலபுளாகவே இருக்குது மேம் ஆ ஆமாம் மேம் இருக்குது இப்போ வர்றவங்க வந்துட்டு சாப்பிட்டு போகிறதுக்கும் இருக்குது பக்க இல்லாட்டி ரெ ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னாலும் ரூம்ஸ் அவைலபுளாக இருக்குது ஏசியும் இருக்குது நான்ஏசியும் இருக்குது உங்களுக்கு என்ன கம்ஃபோர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பர்த் டே வெட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி இல்லை ரிட்டையர்ட்மெண்ட் பார்ட்டி ம் ஃபுட்ஸ் எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்ஸ்ஸு தான் மேம் அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருக்குது நீங்கள் பர்த் டே செலிப்ரேஷன் அப்படின்னு பண்ணீங்கன்னால் பஃபே சிஸ்டமில் வைப்போம் ஏதாவது இது ஃபெஸ்டிவல்ஸ் அந்தமாதிரி இங்கேயே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னால் ப பஃபே சிஸ்டமில் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா சர்வீஸ் சிஸ்டமில் இருக்குது அப்படியே ஆர்ட்ரு பண்ணுறதா இருந்தால் எப்படியும் ஆஃப் ந ஹாஃப ஆன் அவர் டு ஒன் ஹாரில் குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் எங்கேயா இருந்தாலும் ஆ ஆமாம் மேம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் ம் கண்டிப்பாக இருக்கும் மேம் ஈவ்னிங் பொட்டேட்டோ சிப்ஸ் ம் பா எல்லாமே இருக்குது மேம் பன்னு பானிப்பூரி என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபுளாக இருக்குது ஆ ஆமாம் நாங்களே அரேஞ்ச்சி பண்ணி தந்துடுவோம் பர்த் டே செலிப்ரேஷனுக்கு சாக்லேட்ஸ் கேக்கு ஐஸ் க்ரீம்ஸ் வரவர்களுக்கு ஃபுட்ஸு எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவோம் மேம் எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறது தான் மேம் நீங்கள் வந்து உங்கள் ப பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனால் போதும் மற்ற எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம் எங்கள் ரெஸ்டாரெண்ட்டு சார்ஜஸெல்லாம் வர கஸ்டமர்ஸை பொறுத்து இருக்கும் மேம் இப்போ ஹண்ட்ரட் பேர் வந்தாங்கன்னால் அவங்களுக்கு தகுந்தாப்பில் ஒரு சார்ஜ் இருக்கும் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் அப்படி வந்தாங்கன்னால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொறுத்து மேம் ஹண்ட்ரட் அப்படி ஃபைவ் தௌசண்ட் இல்லை சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே வரும் மேம் கண்டிப்பாக மேம் உங்கள் அட்ரஸ்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் ஆன் அவர் டு ஒன் ஹாருக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும்